ஹலோ சார் குட் ஈவினிங் சார் நாங்கள் இந்தமாதிரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு உங்களோட கோ ஸ்டாஃப் தான் பேசுகிறேன் விஜயராணி நீங்கள் மிஸ்டர் ஜெய்விக்னேஷ் தானே ஆ சார் இல்லை சார் இந்த மாதிரி இப்போ வந்து புதுசாக வந்து லெசன் ப்ளான்ஸ் கரிக்குலம் எல்லாமே வந்து நம்ம சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக புதுசாக இது பண்ணி இருக்க மாதிரி ஒரு ஒரு சர்குலர் வந்துச்சு அதைப்பத்தி உங்களுக்கு தெரியும்ங்களா ஓகே சார் நீங்கள் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்களா ஓகே அதாவது அதில் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணி இருந்தாங்க என்ன அப்படின்னா இப்போ சயின்ஸில் வந்து ஒரு சில மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்ல சாரி சார் நான்தான் மே பி டிபார்ட்மெண்ட் மாற்றி ரீட் பண்ணி இருப்பேன் ஆ சாரி ஸோ இப்போ சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஸிக்ஸில் கெமிஸ்ட்டிரில வந்து ப்ராப்ளமேட்டிக் சம்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா ஸோ அந்த இதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸே வந்து எடுத்தாலுமே அதில் இருக்க ஒரு சில அந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி சால்வ் பண்ணுறது இந்த டெரிவேஷன்ல எல்லாம் வந்து ஸ்டூடண்ஸுக்கு ரொம்ப டவுட் ஆயிடுது மெயினாக இந்த பிசிக்ஸில் வர்ற ஈக்குவேஷன்ஸ் டெரிவேஷன்ஸ் எல்லாமே ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணலாம்னு இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சொல்லி இருந்தாங்க அதாவது உங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியும் வந்து இருந்தாங்க அவங்கக்கிட்டையும் இதைப்பத்தி பேசி இருந்தோம் நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டெப்பியூட்டி ஹெச்ஓடினும் சொன்னாங்க அதனால உங்கள்கிட்ட இதைப்பத்தி பேச சொல்லி என்ன பேச சொல்லி சொன்னாங்க சார் இப்போ எப்படி வந்து ஸ்டூடண்ஸ்ஸை வந்து ப்ராப்பராக ப்ராப்ளமேட்டிக் சம்ஸ் இந்த டெரிவேஷன் எல்லாத்தையுமே எப்படி ஈஸியாக வந்து அவங்களுக்கு கற்றுக்குடுக்குறது இஸ் தர் எனி வே எதாவது வழி இருக்கா அதுக்கு சயின்ஸில் போய் அய்யய்யோ மேக்ஸ் இருக்கே அப்படின்ட்டு சயின்ஸை பார்த்தே பயப்பிடுற அளவுக்கு வந்துட்டாங்க ஸோ இதுக்கு எதாவது உங்கள்கிட்ட ஐடியாஸ் இருக்கா

ம் ஓகே சார் ஓகே அதான் நீங்கள் சொன்னமாதிரி ஈஸி மெத்தட்ஸ்க்கு பதிலாக கொஞ்சம் டெரிவேஷனை சிம்ப்ளிஃபை பண்ணாம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க அதானே

ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பாக இதைப்பத்தி நாளைக்கும் வந்து நான் எங்கள் ஹெச்ஓடிக்கிட்டையும் பேசிடுறேன் உங்களுக்கும் என்னென்ன லெசன்ஸ் லெசன் ப்ளான்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்றமாதிரி ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெக்சர் கேப்ச்சரிங் சிஸ்டம் அதேமாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் இந்தமாதிரி மல்டிப்பிள் இது சயின்ஸுக்கு வந்து எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட் இருக்கோம் அதேமாதிரி சயின்ஸ்க்கு எப்படி எக்ஸ்பீரிமெண்ட்டலாம் பண்ணுறமோ இந்த டெரி டெரிவேஷன்ஸ்க்கும் ப்ராப்ளமேட்டிக் இதுக்கும் எக்ஸ்பீரிமெண்ட்டலாம் எதாவது பண்ணமுடியுமா அப்படின்றத பற்றியும் ஃபர்தராக வர மீட்டிங்ஸில் வந்து நம்ம பேசிக்கலாம் சார் இப்போத்தைக்கு உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு கால் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணேன் ஸோ நாளைக்கு மீட்டிங்கில் வந்து ஃபர்தராக என்ன ப்ரொசீட் பண்ணனுன்றதை பார்த்துக்கலாம் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ம்